ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் மூணு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து எண்நூறு நாலு லட்சத்து எண்நூத்தி எண்பத்து ஆறு அஞ்சு லட்சத்து பதிமூணாயிரத்து பதினொன்று